கடந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்திங்னாக்கா இப்ப யுனிஷெப் பிராஜெக்ட்டில் வந்து தலியூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியூர் வந்து ஒர்க் பண்ணிணோம் ஒரு பதினஞ்சி வில்லேஜி அந்த பதினஞ்சி வில்லேஜிலும் பார்த்திங்னாக்கா அதில் வந்து பாத்திங்கனா நம்ம ஒரு வெளியில் இருந்து எப்படி வந்து செடிகளை வந்து நம்ம வளத்து எடுக்கிறது அப்படின்ற விஷயம் அதாவது மதர்பெட் போட்டால் அந்த மதர்பெட் மூலமா அந்த ஸ்ப்ரே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து சீட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணி அதுக்கு ரெகுலராக நாம் அந்த ஸ்ப்ரே மெத்தர்ட் மூலமாக நான் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா அது வந்து ஆட்டோமெட்டிக்காக வளரும் அது ஆட்டோமெட்டிக்காக வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கனா நம்ம அதை வந்து ஒரு மண் கொண்ட ஒரு கவரில் வந்து நம்ம எடுத்து அந்த செடிகளை வைப்போம் அந்த செடிகளை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நமக்கு தேவையான இடங்கள்ல வீடு மற்றும் நம்மளுடைய விவசாய நிலம் அந்தமாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்லா நம்ம வைப்போம் அந்தமாதிரி செய்யும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அதுலேருந்து பார்த்திங்கனா நான் அங்கே செஞ்ச அந்த எக்ஸ்பீரிமன்ஸ் பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்து பத்தொம்போதாம் ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கனா காவேரிபட்டணத்துல அந்தமாதிரி வந்து ஒரு தோட்டமிட ஆரம்பித்தேன் அதில் இப்போ பார்த்திங்கனா மாதுளை அடுத்தது பார்த்திங்கனா காட்ரு நெல்லி பப்பாளி போன்ற செடிகளை வந்து நம்ம நட்டோம் இன்னைக்கி பார்த்திங்கனா அது நல்ல அளவு வளர்ந்து பலன் கொடுத்துட்ருக்குது இதனால் வந்து பார்த்திங்கனா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுது